ஹலோ சரவணா மெஸ்ஸா என் பேர் சசி விழுப்புரத்தில் இருந்து கால் பண்ணுறேன் ஒரு ஐந்து பேருக்கான சாப்பாட்டு கேட்குறதுக்குகாக கால் பண்ணி இருந்தேன் ஒரு சடனாக டெலிவரிக்காக தேவைப்படுது ஸோ டெலிவரி இருக்கில்ல உங்கள் ஹோட்டலில் ஓகே ஒரு ஃபைவ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் ஒரு பார்சலாக அதை டெலிவரி பண்ண முடியுமா ஓகே பட் அதில் சோயா சாஸ் இல்லாமல் கொஞ்சம் செய்கிற மாதிரி பாருங்கள் பிக்காஸ் சோயா அலர்ஜி இருக்குது சில பேருக்கு ஸோ அதனால சோயா சாஸ் வேண்டாம் ப்ளஸ் அந்த பேக்கிங் கொஞ்சம் டேம்பர் ஆகாமல் இது பண்ணிவிட்டுங்க பேமண்ட் கேஷ் ஆன் டெலிவரியா இல்லைன்னா நாங்கள் கார்ட்ஸ் ஏதாவது ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குமா அட்ரஸ் நோட் பண்ணுறேன் நீங்கள் அங்கே சென்ட் பண்ணுட்றீங்களா விவேகானந்தர் தெரு விழுப்புரம் ஓகே தேங்க் யூ